இப்போது வங்கிக்கு போய் நம்ம பணம் போட்டு அப்புறம் அந்த பணம் எடுக்கிறது இது எல்லாமே வந்து இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்வது கடைப்பிடிக்க முடியாது ஏன்னால் நம்மளோட நேரம் வந்து ரொம்ப செலவாகும் அதனால முடியாது அதனால என்ன அப்படின்னா இப்போ ஆன்லைன் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நம்மளாக சுயமா ஒரு விஷியத்தை வந்து கற்றுக்க முடியுது ஃபர்ஸ்ட்டு அது தான் முதல் அது தான் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அங்கே போகிறனாட்டிக்கி நம்மளோட நேரம் வந்து ரொம்ப வீண் அடையது அது ஒன்று அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இது பண்ணி அந்தால அந்த சு வேலையாட்களை போய் பார்த்து இந்த வேலையாட்களை போய் பார்த்து அது எல்லாமே ரொம்ப இதாக இருக்கிறன்னாட்டிக்கி நம்ம வந்து ஒரு பணத்தை போடுறக்கோ இல்லை எடுக்கிறக்கோ இல்லை அதை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுறக்கோ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆன்லைன் வங்கி ரொம்பவுமே ஹெல்ப்பாக இருக்குன் தான் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைன் வங்கியை நம்புகிறீர்களா கண்டிப்பாக நான் ஆன்லைன் வங்கியை நம்புகிறேன் எதனால் அப்படின்னா என்னால் சுயமாக இது பண்ண முடியுது அது ஒன்று இன்னொன்று வந்து மணி டிரேஷன் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்குது அதாவது காசை வந்து இங்கேருந்து அங்கே இது பண்ணுறக்கு ஈஸியாக இருக்குது இப்போது வந்து அதுக்காக தனியாக ஆப்ஸே வந்திடுச்சு என்ன அப்படின்னா ஜிபே ஃபோன்பே எல்லாமே வந்துடுச்சு இதனால மு நம்மளால் ஈஸியாக எளிமையாக நம்மளால் மாற்றிக்க முடியுது பணத்தை எந்த ஒரு எதிர்பார்ப்பாக அவங்கள எதிர்பார்த்து நிற்காம நம்மளே சுயமாக எல்லாமே செஞ்சுக்க முடியுது வங்கிக்கு போவீங்களான்னு கேட்டிருக்கா வங்கிக்கு போவேன் போகாமெலாம் இருக்க மாட்டேன் ஏதாவது போயே ஆகணும் அப்படிங்கிற சிட்சுவேஷனுக்கு மட்டும் தான் வங்கிக்கு போகணும் மற்றப்படி வந்து வங்கிக்கு வந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் நம்மள் கையில் செல் இருக்குது எந்த இடத்துல எப்போ வேண்ணாலும் நம்ம ஆன்லைன் டிரான்ஸிலேஷன் பண்ணலாம் ஆனால் வங்கிக்கு போய் பண்ண வேணும்ன்னு அவசியம் வந்து கிடையாது அதனால வந்து ஆன்லைன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா இந்தக் காலகட்டத்தில் இருக்குது இங்கே வந்து எல்லாேருமே ஒர்க் போகிறவங்களா இருக்காங்க வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க அப்புறம் வயதானவங்களா இருக்காங்க அப்போது வந்து வயதானவங்களுக் கூட நம்ம இந்த ஆன்லைன் வந்து சொல்லி தந்தால் வீட்லருந்தே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்குவாங்க அதனால இந்த ஆன்லைன் சேவை அப்படிங்கிறது வந்து வங்கியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்றா வந்து இங்கே சொல்கிறோம்